ஹலோ ஹலோ செல்வம் காய்கறி மண்டியா ஆ எங்களுக்கு காய்கறி வேணும்ங்க அந்த கடைக்காரரு இருக்காருங்களா நீங்கள் கடைக்காரரோட ஒய்ஃப் பேசுகிறீங்களா ஆ சரிங்க அப்படியா சரிம்மா சரிம்மா சரிம்மா இன்னைக்கு இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க விருந்தினர் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் விருந்து மாதிரி இங்கே கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு கொஞ்சம் காய்கறி நிறையா தேவை ஆ அண்ண இருந்தாப்பிலன்னா சொல்லுவாப்பில இன்னைக்கு என்னென்ன வந்திருக்குது புதுசாக என்னென்ன காய்கறி வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா என்னங்கிறத சொல்லுவாப்பில நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் கேக்கிறத்துக்கு ஆ ஆ சாம்பாரும் இருக்குது இப்போ நாங்கள் வந்து அசைவமும் எடுக்கிறோம் அதுவும் அந்த சமையலும் இருக்குது நான் அந்த கேக்கிற அந்த காய்கறியெல்லாம் இருக்குதான்னு மட்டும் சொல்லுங்களேன் கொஞ்சம் தக்காளி இருக்குதுங்களா நாட்டு தக்காளியே கொடுத்துடுங்க நாட்டு தாக்களியில் ஒரு நாலு கிலோ கிடைக்குமா இருக்குதா அந்த அளவுக்கு இல்லை அப்போது மொத்தமாக ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துடுங்க அஞ்சு கிலோவாக மொத்தமாக சரி அப்போது அப்படி இதை எடுத்துக்கோங்க இந்த கணக்கை எடுத்துக்கோங்க அஞ்சு கிலோ தக்காளி வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வேணும் பெரிய வெங்காயமுமே வேணும் இருக்குதுங்களா ம் பெரிய வெங்காயத்தில் ஒரு ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வெலை எப்படி அது வெலை கொஞ்சம் கூடயில்ல இருக்கும் சரி சரி அப்போ அது கொஞ்சம் அது ஒரு கிலோ போதும் எங்களுக்கு ஒரு கிலோ அந்த மசாலாவுக்கு மட்டும் தேவை எதுக்கு அஞ்சு கிலோ தேவையில்லையே மூணு கிலோ போதும்மா மூணு கிலோ இது ஒரு பெரிய சரி போடுங்கள் சரி போடுங்கள் அது கொஞ்சம் வெலை கம்மியாக தானே இருக்குது அது எல்லாத்துலேயும் ஒரு அரை அரை அரை கிலோ போதும் எல்லாத்துலேயும் அரை அரை கிலோ கூட்டு செய்கிறதுக்கு அரை அரை கிலோ போதும் அதலாம் இல்லைம்மா அது நம்மக்கிட்டேயே வீட்டுலேயே மரம் இருக்குதும்மா நாங்கள் அதுலேருந்து எடுத்துக்கிறோம் இது போதும் இது போதும் ஆ தேங்காய் இருக்குது நம்மள்ட்ட தோப்பு இருக்குது மரம் இருக்குது அதை எடுத்துக்கிறேன் என்ட்ட இல்லாத கறி காய்கறி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் இது இது போதும் இது போதும் கருவேப்பிலை வந்து கட்டாக வெச்சிடுங்க சரிங்களா கொத்தமல்லி புதினாவும் ஒவ்வொரு கட்டு வெச்சிடுங்க போதும் இதோடு போதும் இதை வந்து என் ரூமுக்கு கொடுத்துடுங்க நான் அந்த பக்கம் தான் வர்றேன் இப்போ அந்த கடைத்தெரு பக்கம் தான் வர்றேன் நானே எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் அண்ணனை அண்ணனையும் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வர்றதுக்குள்ளே அண்ணனும் வந்துடுவாப்பில போலயிருக்கு நான் பார்த்துட்றேன் அண்ணனையும் பார்த்துட்றேன் சரிம்மா நன்றிம்மா நன்றிம்மா நன்றி